விவசாயிங்கள் விளைஞ்ச எடுத்து பொருள் எல்லாம் சந்தைக்கு கொண்டு போகிறாங்க சந்தைக்கு கொண்டு போய் அங்கே விற்கும்போது இவங்க கொண்டு போன போக்குவரத்து செலவுக்குக்கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லியங்க வெளைச்சலும் அதிகமாக ஆயிடுதுங்க பொருளும் அதிகமாக கிடைக்கிது ஆனால் அதுக்குண்டான வெலை அவங்களுக்கு கிடைக்கிறதில்லிங்க அதனால் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க சிரமப்படுறதுனால இது எங்களுக்கு கட்டுப்படி இல்லேன்னு அவங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க விவசாயிங்கள்